டிபார்ட்மெண்டல் ஸ்டோருங்களா வந்து பருப்பு என்ன ரேட்டுங்க துவரம் பருப்பு சரிங்க ஆ புளி இருக்குதுங்களா இந்தக் கொண்டக்கடலை ஆ கொண்டக்கடலை இருக்குதுங்க நெய்யெல்லாம் இருக்குதுங்களா ஆ சரிங்க இந்த இது இதெல்லாம் அந்த லைன்ல சாக்லேட்டு ஐட்டம்லாம் வச்சிருக்கீங்களே நீங்களே தயார் பண்ணுனதா வாங்குனதுங்களா ஆ ஆ ஆ ஆ

ஆ ஆ போதும்

இல்லை நம்ம வீட்ல ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குதுங்க ஆ அடுத்த மாதம் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ஒரு கல்யாணம் ஒன்று அதுக்கு எல்லாத்துக்கும் இந்தத் தட்டில் வச்சு கொடுக்கற மாதிரி இது இந்த சாக்லேட்டு இது மாதிரி உங்களால் பண்ணித் தர முடியுங்களா

ஆ சரி அதாவது ஒன்னுமில்ல நம்ம இந்த பனங்கல்கண்டு இது இது மாதிரி ஐட்டத்தில் இந்த நாட்டு இது ஐட்டத்திலயே செஞ்சு கொடுக்கற மாதிரி கொடுத்துருங்க

ஆ ஆ ஆ சரிங்க இப்போ அதுக்குத் தான் இப்போ உங்கள்ட்ட சரின்ட்டு கேட்டுப் போகலாம் என்ன செஞ்சு கொடுப்பீங்களா என்னன்னு சொல்லி கேட்டுப் போகலான்னு தான் கேட்கறேங்க சரிங்க வந்து வ வ நீங்கள் அங்கே வந்து எங்கள் இடத்துலயே செஞ்சு கொடுப்பீங்களா இங்கேயே பொருளை கொடுத்தா செஞ்சு கொடுத்து விட்றீங்களா இங்கே உங்கள் இடத்துலயே செஞ்சு கொடுக்கறீங்க ஆ சரிங்க அதுக்கு தான் இப்போ இல்லை எங்கள் இடத்துல வந்து செஞ்சீங்கன்னால் கொஞ்சம் சவுரியமாக இருக்கும்னு பார்த்தங்க ஆஹா